இந்தியாவில் உள்ள முக்கியமான இடங்கள்னா கோட்டை சொல்லாம் தாஜ்மகால் இந்த மாதிரி நிறையா இருக்குது சுற்றி பார்க்கலாம் கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி நிறையா இருக்குது சுற்றி பார்க்க ஏற்காடு இந்த மாதிரி நிறையா இருக்குது நம்ம சுற்றி பார்க்கணுன்ற இடோலாம் நிறையா இருக்குது சுற்றுலாத்தலங்கள் என்னென்னா அதான் கும்பகோணம் தாஜ்மகால் நிறையா இருக்குது சொல்லிட்டே போகலாம் இப்படி கோட்டை கோட்டைனா நிறையா சுற்றி பார்க்கலாம் உள்ள போகவே ஒரு நாள் அரை நாள் ஆயிடும் ஏன்னா அது அவ்வளோ பெருசு இருக்கும் அதனால் நிறையா இருக்குது நிறையா சொல்லிட்டே போகலாம் நிறையா இருக்குது ரோமா இடங்கள்னா கும்பகோணம் தஞ்சாவூர் திருச்சி தஞ்சாவூர்லா பெரிய கோவில் அதெல்லாம் நல்லா சுற்றி பார்க்கலாம் அங்கே தலையாட்டி பொம்மலாம் பே ஃபேமஸ் அதனால் நிறையா இருக்குது நம்ம சுற்றி பார்க்கலாம் நிறையா இருக்குது நிறையா இருக்குது நிறையா சுற்றி பார்க்கலாம்